ஹலோ ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க அம்மன் பூக்கடை தாங்க நீங்கள் ஆ சொல்லுங்கள் சரிங்க தினம் மார்க்கெட் தாங்க எங்கே கடையில் தினம் காலையில் பூ எடுத்து பத்து டூ ரெண்டு மணி வரையிலும் வருங்க பூ நீங்கள் வந்து மல்லி முல்லை சம்பங்கி தினம் மார்க்கெட்டில் தினந்தினம் என்ன ரேட் வருதோ அந்த ரேட்டுக்கு தான்ப்பா கொடுக்க முடியும் அன் அன்னிக்கு வர ஸ்டாக் தான்ப்பா வரும் கடைக்கு வரும் பழசுலாம் ஸ்டாக் இருக்காது அப்படிலாம் நாங்கள் போட மாட்டோம்ப்பா என் அன்னிக்கு வர பூவை அப்பப்போ விற்கிறதோட சரி அதிகமாக நாங்கள் வச்சு வேஸ்ட் விற்கிறதுலாம் கிடையாதுப்பா பழைய பூவெல்லாம் விற்கிறது இல்லை நீங்கதான்ப்பா வந்து வாங்கிக்கணும் நாங்கலாம் கொண்டு வந்து கொடுக்கமாட்டோம் அந்தந்த வந்ததுக்கு அப்புறம்தா போய் காலையில் எட்டு மணிக்கு போய் ஆளுங்க வந்து பொருக்கி கொண்டு வரும் போது மணி பத்து மணி ஆகிரும் காலையில் அதுங்க ஆறு மணிக்கு வந்து பொருக்கி கொண்டு வந்து எடை போட்டு கொடுக்கைல மணி பத்து அப்பறந்தான் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து பத்து மணிக்கு எடுத்துகிட்டு வரலாம் ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கும் வந்து வாங்கிட்டு போயி உங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அப்படி வந்து வாங்கிட்டு போய் நீங்களும் கட்டி விற்கிலாம் சரிங்க ஆ நீங்கள் வந்து வந்திங்கனால் வாங்கிட்டு போய் விற்றுக்குலாங்க நாங்கள் வர தோட்டக்காரர்கிட்ட வாங்கி அப்பேயே உங்களுக்கு கொடுத்துருவோம் அவிங்க அன்னனிக்கு என்ன ரேட் போகுதோ அந்த ரேட்டே கல்யாண சீசன் இந்தமாதிரி விசேஷ டேட்டாக இருந்தால் கொஞ்சம் ரேட் கூட வரும்

எங்களுக்கு அந்த தோட்டத்துலலாம் விளைய வைக்க முடியாதுங்க வாங்கி தான் கடை நாங்களும் உங்களாட்டந்தான் வெச்சு தான் வியாபாரம் தான் பண்றோம் ம் சரிங்க ஆ சரி வாங்க சரி